வணக்கம் நம்ம யுனிவர்ஸ்ல மொத்தம் ஒன்பது ப்ளான்டிருக்கு என்னென்னன்னா புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரோனஸ் ப்ளுட்டோ இந்த கோள்னு பார்த்திங்கனா பூமி மட்டுந்தான் மனிதர்கள் வர்றதுக்கு ஏற்பாடாக இருக்குது தண்ணீர் காற்று மரம் விலங்கு உயிரினம் எல்லாம் இதில்தான் இருக்குது பார்த்திங்கனா செவ்வாய் கிரகணத்தில் இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இல்லாத இப்போ வந்து சந்திரன்ல வந்து தண்ணீர் இருக்கானு சர்ச் பண்ணியிருக்காங்க இப்போ டொண் டொண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் டூ தௌசண்ட் டொண்ட்டி த்ரீல சந்திராயன் த்ரீ வந்து ரிசர்ச் பண்ண போய் லேண்ட்டாயிருக்குது சேஃபாக லேண்ட்டாயிருக்குது இது இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்க விஷயமாக இருக்குது ஸோ வந்து இந்த இப்போது இருக்க இந்த ஒரு கோள்களிலும் வந்து எந்த உயிரினமும் இல்லை அப்படிங்கறதான் ரிசர்ச் பண்ணி இருக்காங்க ஸோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஸோ பூமியில மட்டுந்தான் மனிதர்கள் இப்போ இருக்க வாழ்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் தண்ணீர் எல்லாமே இருக்குது